இன்றைய சூழ்நிலையில் விளம்பரம் என்பது என்றால் மிக முக்கியமான ஒரு இது வியாபார சந்தைகளிடம் மிக முக்கியமானதாக இருக்கிறது நாங்கள் தொ தொலைக்காட்சிகளில் மற்றும் பேஸ்புக் போன்ற பேஸ்புக் மெஸஞ்ஜர் போன்றவைகளில் இருந்து நாங்கள் விளம்பரத்தை பார்த்து நாங்கள் கடைக்கு சென்று எல்லாமே பொருட்கள் வாங்கிட்டு வருவோம் தற்போது சூழ்நிலையில் டிவி மற்றும் பேஸ்புக் மெஸஞ்சர் வாட்ஸப் போன்ற போன்றவைகளில் தான் மிகவும் சிறப்பாக விளம்பரம் விளம்பரப்படுத்துகிறது ஆ அதேப்போல ஆன்லைனில் நிறைய விளம்பரம் நடக்க செய்கிறார்கள் இந்த ஆன்லைனில் நிறையப் பேர் போய் பொருட்களை விளம்பரத்தை பார்த்து வாங்குகிறாங்க ஃபிளிப்காட்டு அமேசான் போன்ற நிறுவனங்கள் வந்து ஆன்லைனில் மிகவும் பிரபலமாக இருக்கிறது அவங்க வந்துட்டு நிறைய விளம்பரம் செய்கிறாங்க அந்த விளம்பரத்தை பார்த்து மக்கள் வந்து போய் எல்லாமே வாங்குகிறாங்க விலையும் கொஞ்சம் வெளியே மார்க்கெட்டோட கொஞ்சம் விலை குறைவாக இருப்பதுனால் இதை வந்து மக்கள் வந்து விரும்புகிறாங்க அதனால டிவி டிவி இது மற்றும் ஃபேஸ்புக்கு வாட்ஸப்பு மெஸஞ்ஜர் போன்றவைகளில் இருந்து விளம்பரம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் இதுவே ஒரு மிகவும் ஆக்கபூர்வமாகும் ஆக்கபூர்வமான ஒரு தொழிலாக இருக்கிறோம் விளம்பரம் தான் மட்டும் விளம்பரம் தான் வியாபாரத்துக்கு மிக முக்கியமானது அதன்படி இந்த நான் சொன்ன மேற்கொண்டு சொன்னதை விளம்பரங்கள் இது மிக முக்கியமாக இருக்கிறது